எக்ஸாம் மேம் ஸேரீ ஐட்டம்ஸ் தான் பார்க்குறோம் ஆமாம் ஆமாம் மேம் நார்மலாக ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி தான் என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜ்ஜு ஸோ அது மாதிரியான ஸேரீஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸேரீக்கு மேலே தேவைப்படுது ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே மேம் எனக்கு ஜாவும் காஞ்சிபுரம் அது போக ரிட்டன் கிஃப்ட்டு மட்டும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பூனம் ஸேரீ இருந்தாலும் ஓகே தான் மேம் ரேட்டிங்கெலாம் எவ்வளோ மேம் வரும் ஆமாம் எஸ் மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் கலரெலாம் எந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸேரீயும் மொத்தம் எப்படி கலர் வெரைட்டிஸ்லாம் எப்படி கொடுப்பீங்க ஓகே ஓகே மேம் ஆமாம் ஓகே மேம் மாடல்ஸும் கலர்ஸும் அனுப்புங்க என்ன மேம் டிஸ்கௌண்ட் ஏதாவது மொத்தமாக தருவீங்களா மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் அட்ரஸ் எழுதினா அந்த அட்ரஸ்க்கு கொண்டு வந்துடுவீங்களா எப்படி ஃப்ரீ டெலிவரியா இல்லை நாங்கள் வரணுமா ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் உங்களுக்கு டேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்போது நாங்கள் நீங்கள் அனுப்பிடுங்க நாங்கள் ஓ ரீசன்டாக அங்கே வரும் போது நாங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கலால்லை மேம் க்ளாத்வைஸ் எப்படி இருக்குது நேரில் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறோம் நான் உங்களுக்கு ஆட்ரு கன்ஃபார்ம் பண்ணிடறேன் நீங்கள் எனக்கு அதை அனுப்பிவிடுங்க என்ன மேம் ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஒவ்வொரு ஸேரீயும் ஒவ்வொரு பேகில் போட்டு தந்தாலும் ஓகே தான் என்ன மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகே மேம் கண்டிப்பாக வரோம் மேம் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறோம் என்னோடய ஆட்ர் கன்ஃபார்ம் பண்ணிடறேன் என்ன மேம் ஆனால் கண்டிப்பாக வேணும் விசாரிச்சதில் உங்கள் கடை பெஸ்ட்னு தான் சொல்லியிருக்காங்க அதுதான் சரி ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இது செகண்டாவது சிஸ்டர் தான் இன்னொரு பெண்ணு இருக்குது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னால் அடுத்த ஆடர்ஸ் எல்லாமே உங்கள்கிட்டையே வாங்கிடுவோம் மேம் ஓ தேங்க்யூ ஓகே மேம் தேங்க்யூ மேம் ம்